தோட்டத்துக்கு என்னென்ன வேணும்னாப்பா அந்த கருவிகள் என்ன தோட்டத்தில் நடுறதுக்கு இந்த மண்வெட்டி வேணும் கடப்பாரை வேணும் கத்தி வேணும் ஆனால் அது எல்லாம் எதுக்குனாக்க கத்தி வந்து ஏதோ ஒரு வாழை இலை அறுக்கணும் பண்ணனும் மண்பட்டி வந்து மண் தோண்டனும் தோண்டியது மூடுறதுக்கு வேணும் கடப்பாரை அந்த குழியெல்லாம் தோண்டுறதுக்கு குழி தோண்டுறதுக்கு கடப்பாரை வேணும் அதெல்லாம் இருந்தான்தாப்பா நம்மளுக்கு தோட்டத்திற்கு என்னென்ன செய்யணுங்கிற கருவிகள் வந்து இதுதான் மற்றபடி வே ம வேற ஒரு பக்கம் போனாலும் மண்ணைத் தோண்டி அதில் போடுறதுக்கு மெயினாக மண்பட்டி வேணும் நம்மளுக்கு மண்பட்டி இருந்தால்தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணுறக்கு பண்ணுறக்கு எல்லாம் நீட்டாகப் பண்ணிக் கொடுக்குறக்கு இது வேணுங்கப்பா கடப்பாரைங்கிறது அதுவும் மெயின் தான் அது குழி தோண்டுறதுக்கு குழியை தோண்டி வாழை ஏதோ ஒன்று நடணும்னாக்கா அதுக்கு மெயினாக குழி தோண்டணுமில்லை தோண்டுனாக்க இது ஏ தோண்டி அதை நடுறதுக்கு கத்தியும் மெயினானது இந்த கத்தி வந்து இந்த வாழை இலை அறுக்குறதுக்கு அறுக்குறதுக்கு அதுக்கெல்லாம் மெயினாக கத்தியுந்தான் வேணுங்கம்பா கத்தி இல்லையினா அது ஒன்றும் பண்ணமுடியாது மெயினாக இந்த கத்தி கடப்பாரை மண்பட்டியெல்லாம் இது மெயினாக வேணும் அது இருந்தால்தான் இந்த தோட்டத்துக்கே என்னென்ன செய்கிறது கருவிகங்கிறது இதுவா இதுதாங்கப்பா வேற எதுவும் இல்லை இதுவெல்லாம் இருந்தால்தான் இந்த தோட்டத்தில் கருவிகளை நல்லா நீட்டு படுத்த முடியுங்கிறதுக்கு இதுகள் மூணுந்தான் தேவை